ஹலோ ஆ ஆமாம் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் மேடம்

ஓகே மேடம் எவ்வளோ மேடம் அமௌண்ட் வச்சுருக்கீங்க ஆ ஆ ஓகே மேடம் ம் டீலக்ஸ் ரூம் மாதிரி கட்டிக் கொடுத்துர்லாமா மேடம் ஆ அது மாதிரி பண்ணணுன்னால் நாங்கள் வித்து ப பர்னிச்சர் வித் ஏசி ரூம் ஃபுல்லாகவே ஏசி ரூம் மாதிரி ஃபுல்லாகவே நாங்கள் செட் பண்ணிக்கொடுத்துருவோம் டென் லேக்ஸ் எபோவ் வந்துடும் மேம் ஓகேவா மேம் சரி மேம் ஓகே மேடம்

ஓகே மேம் செவன் லேக்ஸ்ஸுக்கு டீலக்ஸ் ரூம் மாதிரியே கட்டிக்கொடுத்துர்றோம் மேடம் ம் உங்களுக்கு ஷு சினிமாவில் எப்படி பார்க்குறீங்களோ அதேமாதிரியே உங்களுக்கு வீடு அப்படியே இருக்கும் உங்களது வித்து உங்களுக்கெல்லாம் கண்ணில் காட்டுற மாதிரி நல்லா பக்காவாக கட்டிக்கொடுத்துருவோம் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் உங்களுக்கு போட்டுவிட்டு நான் வேணால் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஓகே மேடம் என்னோடய எஸ்டிமேட் நான் டென் லேக் சொன்னேன் இவ்வளோ தூரம் வருன்ட்டு நீங்கள் செவன் லேக்ஸ் இருக்குங்றீங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு எட்ரை லட்சம் ரூபா வரும் மேடம் உங்களுக்கு டீலக்ஸ் ரூமுன்னாலே உங்களுக்கு வித்து ஃபர்னிச்சரு வித்து ஏசி ரூமில் உங்களுக்கு டீலக்ஸ்ஸுன்னாலே அதுதான் உங்களுக்கு ஆ ஓகே மேடம் ஆ ஓகே தேங்க் யூ மேடம்